டெக்னாலஜி வந்து முன்னாடி விட இப்போ வந்து நிறைய டெவலப் ஆகிருக்கு அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு போகிறது முன்னாடிலாம் வந்து நம்ம பேங்குக்கு போய் கியுவில் நின்று பாஸ் புக்கெலாம் ஃபில் பண்ணி அதுக்கப்றம் அமௌண்ட் டெப்பாசிட் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே ஒரு நாள் முடிஞ்சிடும் ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது உட்காந்த இடத்துலருந்தே வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணால் யாருக்கு வேணால் எங்கே வேணால் செண்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து நிறைய யூபிஐ இருக்குது நெட் பேங்கிங் இருக்குது இது வந்து ரொம்ப வந்து நம்மளோடய வேலையை வந்து குறைச்சி கொடுத்து டைமும் சேவ் பண்ணி கொடுத்துருக்கு இந்த டெக்னாலஜி அதுக்கப்றம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இப்போல்லாம் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆளே இல்லை நம்ம வாழ்க்கையில் வந்து அது ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து ஆக்ரமிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னால் காலையில் எழுந்ததிலிருந்து நைட்டு தூங்கற வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் பண்ணாத ஆளே கிடையாது அதில் நிறைய நன்மைகள் இருக்குது ஒரு சு இப்போ வந்து நம்ம தூரத்தில் இருக்கிற நம்மோடய சொந்தக்காரங்கள் நண்பர்களுக்கெலாம் ஒரு மெசேஜ் அனுப்புகிறதுக்கு ஃபோன் பண்ண அவங்க எப்படி இருக்கான்னு தெரிஞ்சிக்கறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்பறம் வந்து அதே வந்து நிறைய ஆப்ஷன் இப்போ நம்ம ஒரு வேறு ஒரு நாட்டுக்கோ வேறு ஒரு ஊருக்கோ போகிறோன்னா அங்கே போய் வழி தெரியாமல் எல்லோருக்கிட்டயும் கேட்டு கேட்டு போகிறத விட கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ போயிக்கலாம் அதுக்கப்பறம் வந்து இப்போ நம்ம இப்போ போர் அடிக்கிற டைமிலலாம் நம்ம வந்து வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி கேம் விளையாண்டுக்குலாம் படம் பார்க்குலாம் நிறைய நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுக்கலாம் அப்பறம் வந்து இப்போ வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து டிவி ரீசார்ஜ் பண்ணோம் டிவி ரீசார்ஜ் பண்ணோம் ஆனால் வந்து ரீசார்ஜ் ஆகவே இல்லை அதுக்கு கூட நீங்கள் ஓடி போய் டிவி அங்கே அந்த ஷோரூம் போகணுன்னு அப்படின்னுலாம் அவசியமே கிடையாது உட்காந்த இடத்துலே அந்த வந்து ரீசார்ஜ் பண்ண நம்பருக்கு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணி நாங்கள் வந்து உட்காந்த இடத்துலேந்தே வேலையை சுலபமாக முடுஞ்சிருச்சு அப்பறம் வந்து அமௌண்ட் வந்து திரும்பி ரிட்டன் கொடுத்துட்டாங்க இதுக்கெலாம் கூட ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் ஆகுது அதுக்கப்பறம் மூ பண்ணால் ஷாப்பிங் போகணுனா வந்து போ இப்போ நம்ம ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கோம் ஷாப்பிங் போனால் ரொம்ப கஷ்டம் இதுவே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கறதுனால் ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம ரொம்ப ஈஸியாகிடுச்சி நமக்கு தேவையான ட்ரெஸு எல்லாம் எல்லாத்தேமே ட்ரெஸு கேஜெட்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து ஆன்லைன் ஷிப்பமா பார்த்துக்குலாம் வாங்கிக்கிலாம் அதுக்கப்றம் பார்த்தன்னா இப்போல்லாம் வந்து ஃபுட்டுலாம் கூட வந்து ஆன்லைன் ஆடரில் கிடச்சிருது இப்போ அம்மா அப்பா வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்க நமக்கு சா சமைக்க கடுப்பாக இருந்துச்சின்னால் அந்த டைமில் கூட வந்து ஆன்லைன் ஆடர் மூலிமா நம்ம வந்து ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜஸாக தான் இருந்திருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது